விவசாயத்தன்மை மாதிரி கிராமத்தில் விவசாய மேம்படுத்துறதுக்காக நல்ல நிலம் இருக்கணும் பூமியில வந்து நல்லா உழைக்கணும் நல்லா வந்து விதை நெல்லை தேர்ந்தெடுத்து பக்குவப்படுத்தி அதுக்கு உண்டான முறையா நாற்றாங்கல் ஓட்டி நாற்றாங்கல்ல வந்து நல்லா மக்க வச்சு அது வந்து ஒரு பத்து நாளோ பாயிஞ்சு நாளோ மறுபடியும் மக்கு நல்லா அந்த பில் கில் மறுபுடியும் அந்த சாணி எருவு தழைகள் எல்லாம் போட்டு நல்லா ஓட்டி மக்க வச்சு மறுபிடியும் ஓட்டி நான் சம ஓட்டி விட்டுவிட்டு சமன்படுத்தி அதை நல்லா வெ வித நேர்த்தி நல்லா எடுத்து அதை வெ நாற்று விட்டு நாற்று விட்ட நாள்லருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கு மேல் உரம் இடணும் மேல் உரம் போடணும் மேல் உரம் போட்டால் தான் நாற்றுனுடைய வீரியம் வந்து நல்லா நாற்று ஒவ்வொரு நாற்றும் தடிப்பாக வரும் அதனுடைய பிடி நாற்று பறிச்சு நட்டோம்னா நல்லா கிளச்சி வந்து நல்லா பயிர் வந்து செழிப்பாக வளரும் அது அடி உரம் வந்து அதை நாற்று விட்டு ஒரு ப பத்து பாயிஞ்சு நாளில் போடலாம் அந்த நாற்று வந்து ஒரு மாதத்துல முப்பது நாளில் பறிச்சு அத பிடிங்கி அதை வந்து நல்லா சேடை ஓட்டி சேடையில் வந்து நல்லா மு பூமியில வந்து எருவு தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒருவாட்டி ஓட்டணும் ஒரு சாலு ரெண்டு சாலு முதல்ல ட்ராட்டராலையோ ஏராலையோ ஓட்டிவிட்டோம்னா அது நல்ல மக்கு அந்த பில் பில் தழை அந்த எருவெல்லாம் நல்ல மக்கிச்சின்னா அந்த ஒரு ஒரு வாரத்தில் அதாவது பத்து நாளில் மறுபுடியும் அந்தம சேடை மறு மறுபடியும் மடக்கி ஓட்டி அதை வந்து சமன்படுத்தி நா நாற்றை பறிச்சு அதை நடணும் அதாவது முப்பது நாள்க்குள்ளே நடணும் முப்பது நாளுக் மேலே போச்சுன்னாக்கா அதனுடைய கிளப்பைத் தன்மை வந்து வீரியம் வந்து கம்மியாக இருக்கும் நட்ட நடுவு மட்டும் அப்படியே வரும் அந்த ஒரு மாசத்துக்குள்ளே நட்டீங்கன்னா அந்த வந்து நாற்று வந்து ஒரு நாற்று வந்து நாலஞ்சு கெலப்பை வந்து நல்லா வீரியமாக வரும் அது வீரியமாக வந்துச்சுன்னா அதனுடைய நாத்து உ மூக்கை நட்டுவிட்டு அது நாற்று நடும்போது அடிமுற இடணும் அந்த நெல் வயலுக்கு அந்த அடி ஒர இட்டோம்ன்னா நல்லா வந்து வீரியமாக வரும் அந்த வீரியமாக வந்துச்சுன்னாக்கா அந்த ஒரு தண்ணி பாய்ச்சுனா வரணும் தண்ணி பாய்ச்சுனா வந்து ஒரு பாயிஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ளே மேல் உரம் அதாவது தழை உரன்றது யூரியா யூரியா வந்து அந்த மேலே போவ மேலே போடணும் மேல் உரமாக போட்டோம்னா போட்டு தண்ணி கிண்ணி தண்ணி காட்டின்னே வந்தோம்னா அந்த யூரியா மறுபடியும் அந்த குருணை குருணையோட கூட வேறு ஒரு மருந்து எல்லாம் போட்டு அந்த ஒரு யூ நட்ட நடுவுலருந்து ஒரு பாயிஞ்சு நாள்குள்ளே போட்டோம்ன்னா நல்ல ஒரு ஒரு நாற்று நல்ல குளப்பி வரும் குளப்பி வந்து நல்ல ஒரு ஒரு பயிர் வந்து குத்தல் குத்தலாக வரும் அதேமாரி தண்ணி வந்து குறையாம பாய்ச்சின்னே வரணும் தண்ணி பாய்ச்சின்னே வந்தோம்ன்னா களையெடுக்கறதுக்கு ஒரு பாயிஞ்சு நாள் இல்ல இருபது நாள்குள்ளே களையெடுக்கணும் ஆளுங்களை விட்டு களையெடுத்தோம்னா ஒரு களை இல்லாமல் எடுத்தோம்னா தான் அந்த பயிரினுடைய ஸோ அந்த இப்போ நம்ம போடுற உரமோ யூரியாவோ அந்த களைக்கு போகாமல் பயிருக்கு வந்து இழுத்து கொடுக்கும் களை பறிக்காமல் விட்டோம்னா பாதி விளச்சல் கூட வெள்ளாமை வராது வெள்ளாமை வராது அப்புறம் அதேமாரி அந்த நாற்று முதல்ல நான் இப்போ நட்டு களை பறிச்சுவிட்டோம்னா ஒரு பா இருபது நாள் இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு நாற்பது நாளுக்குள்ளே மறுபடியும் ஒரு மேலே ஒரு இடம் மேல் உரம் இடணும் மேல் உரம் இட்டால் மட்டும்தான் அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா நன்கு வளரணும் நல்லா நன்கு வளந்துச்சுன்னாக்கா அதனுடைய தடிப்பான மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட என்று நாம்ப மறுபுடியும் இது பண்ணி அந்த நா நாற்பது நாள்லருந்து அந்த இப்போ இப்போ இருபது நாள்லேருந்து நாப்பது நாளுக்குள்ளே ஒரு உரம் இடணும் மே மேல் உரம் இட்டோம்னா தான் அந்த பயிர் வந்து ஒரு ஒரு நாற்றும் ஒரு ஒரு பயிர் வந்து நல்ல தடிப்பாக வரும் தடிப்பாக வந்துச்சுன்னாக்கா அந்த மறுபடியும் வந்து ரெண்டாவது களையும் பெறிக்கணும் ரெண்டாவது களை ஓரளவுக்கு பெறிக்கணும் பெறிச்சால் மட்டும்தான் பயிரை வந்து அந்த ஒன்று ரெண்டு களை முத களை பெறிக்கும்போதும் ரெண்டாவது களை பெறிக்கும்போதும் நல்லா சுத்தமாக வரும் சுத்தமாக வந்துச்சுன்னாக்கா மறுபடியும் வந்து மூணாவது போ மூணாவது வாட்டியும் மேல் உரம் இடணும் மேல் உரம் இடம்போது அது வந்து பொட்டாசு அம்மோனியா இது கலந்து

கலந்து இடணும்